ஹலோ ஆ ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாம் சார் ஆமாம் வெல்டிங் மேன் ம் சொல்லுங்கள் சார் ஆமாம் ஷீட் போடணும் ம் ம் ஒரு த்ரீ நல்லா ஒரு ஒரு ரூம் அளவுக்கு ஒரு ஷீட் போடணும் அதுக்கு உங்கள்கிட்ட எத்தனை நாள் ஆகும் அது முடிக்க ம் இருக்கும் பத்துக்கு பன்னெண்டு இல்லை பதினெட்டு இருக்கும்

ம் சரி அதில் எக்ஸ்பிரியன்ஸான ஆள் இருப்பாங்களா ம் ஆனால் எனக்கு வந்து இதில் கிராக் விழக்கூடாது மழ பேய்ஞ்சாலும் தண்ணி வரக்கூடாது அதுக்காக சொல்லுறேன்

ம் ம் ஓகே நான் ஃபுட் வாங்கி கொடுக்குற மாதிரியா ஆ ஓகே ஓகே